இப்போ நம்ம மருவத்தூரில் இறந்தவரு ஆன்மீக அடிகளாரா அவர் தான் அவர் ரீசெண்டாக இப்போ இறந்துட்டாரு அவர் இறக்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு சமாதி கட்டிக்கொண்டார் அதில் தான் அவரை வச்சிருக்காங்க அவர் இருக்கும் போது ஒரு சின்ன கோவில் தான் கட்டினார் இப்போ அது ஒரு பெரிய கோவிலா ஆகிடுச்சி இப்போ மருவத்தூருக்கு அவர் மட்டும்தான் அடையாளமாக இருக்கார் அவர் சாகுறதுக்கு முன்னாடியே அவராலே அவராலே அவர் வந்து கட்டிக்கொண்டார் கட்டிக்கொண்டார் சமாதி கட்டிக்கொண்ட்டாரு இப்போ மருவத்தூரில் எல்லா இடமும் ஹோட்டலில் இருந்து எது எடுத்துகிட்டாலும் அவர் தான் எனக்கு எப்படி தெரியும்னா நான் வந்து நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் மாலை போட்டு போயிருக்கோம் அப்போ போய் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் சொன்னதுனால் தெரிஞ்சிக்கிட்டோம் அவர் தான் இப்போ